சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க பகுதியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கோட்டை சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்மலையனுர்ல ஆதிபராசக்தி கோவில் இது இரண்டும் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அருகில் இருக்க சுற்றுலா தலம் அதுல செஞ்சிக்கோட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லலாம் பாரம்பரிய கலாச்சாரத்தை பற்றி அரிஞ்சிகிறதுக்கும் அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கும் எங்கள் கலாச்சாரத்தை அறிந்துகிற வகையில கோவில்கள் பழங்காலத்தில் ராஜா ராணி பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருக்குது அந்த காலத்தில் அவங்களுடைய வாழ்கை முறை விவரிக்க கூடிய சில கல்வெட்டுகள் சிற்பங்கள் இதெல்லாமே நீங்கள் இங்கே செஞ்சிக்கோட்டையில் பார்க்கலாம் கோட்டையினுடைய அமைப்பு இதெல்லாமே அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும் அகழ்வாராய்ச்சி பற்றி படிக்கிறவங்களுக்கும் தொல்லியல் துறை உடைய ஈடுபாடு கொண்டவர்களுக்கு எல்லாமே வந்து செஞ்சுக்கோட்டையை வந்து பார்த்துட்டு போவாங்க நிறைய பேரு சுற்றுலா பயணிகளாவும் படிப்பு சம்மந்தமாவும் நிறைய பேரு வந்து பார்த்துட்டு போக விரும்புகிறாங்க